ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கப்பா ஆ ஆ சரிப்பா ஆ இல்லைப்பா நாங்கள் வந்து ஆ சரிங்கப்பா நான் வந்து சொன்னேன் அவங்களோட மிஸ்ஸும் மேமும் வந்து சொன்னாங்க பட் கேட்டுருந்தோம் சொல்லிருப்போம் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுமே நான் எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக முடிக்க முடியுமோ அந்த அவ்வளோ சிக்கிரம் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன்ப்பா ஆமாம்ப்பா ஐடி இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டாங்க ஆல்ரெடி கொடுத்துருந்த வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஐடி கார்ட்லலாம் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சுன்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஸ்ட்டம் நான் உங்களுக்காக மறுப்படியும் நான் இது பண்ணி நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி தரேன் உங்களுக்கு ஆ ஆ சரிப்பா இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்களும் வந்து ஆர்ட்ரு கொடுத்துருக்குறோம் செய்யறதுக்காக ஆர்ட்ரு கொடுத்துருக்குறோம் அவங்க லேட் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு வந்து ஐடி கார்டு வாங்கி தரேன் ஆ சரிப்பா நான் கூடிய சீக்கிரம் வாங்கி தரேன் நீங்கள் எந்த கிளாஸ் பண்ணிகிட்டு இருக்கிங்க இப்போ ஆ ம் சரி இப்போ எக்ஸாம் எக்ஸாமினேஷன் போயிட்டுருக்காக போகறீங்களா ம் சரிங்க ஆ சரி ஓகே உங்களுக்கு கிளாஸ் இன்சார்ஜ் கிட்ட மறுப்படியும் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் உங்களோட டேட்டாஃப் பெர்த்து உங்களோட என்ன படிக்கிறிங்க எந்த ஊர் அப்டிங்கறதை அதர் டீட்டெயில்யும் வந்து கொடுத்து அனுப்புங்கள் கொடுத்து அனுப்பிசுட்ருக்கிங்களா நான் கொடுத்துருக்கேன் ஆ சரி ஓகே தேவையில்லை நான் கொடுத்துட்றேன் இல்லை நான் சொல்லுறோம் உங்கள் கிளாஸ் இன்சார்ஜ் மேம்கிட்ட நான் சொல்லி அனுப்புகிறேன் மறுபடியும் ஒன் ஆர் டூ டேஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஐடி கார்ட் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் ஆ சரி ஓகேங்கப்பா கண்டிப்பாக வரேன் சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு நான் சொல்லுறேன் சரி ஓகே ம் தேங்க் யூ